எனக்கு வந்து சுவாரசியமாக இருக்குறது அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு குலந்த ஒன்று பிறந்துருக்கு அந்த பையன் வந்து இப்போதான் அஞ்சு மாதம் முடிஞ்சி ஆறாவது மாதம் இப்போதான் அவனுக்கு டம்மி டைம் வந்துருக்கு வந்து குப்ரிக்க அடுச்சி இப்பதான் லைட்டாக நகர்றான் அது ஒவ்வொன்றும் எனக்கு வந்து ரொம்ப சுவாரசியமாக இருக்கு எப்படின்னா அவன் உட்கார்றது அவன் என்னைய பார்த்து சிரிக்கிறது இப்போதான் அடையாளம் தெரியிது எனக்கு ரொம்ப ஒரு சுவாரசிய சுவாரசியமாகவும் இருக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு குலந்தைங்கனாவே ஒரு அழகுதானே அது வந்து நல்லா இருக்கு அவன் வந்து திரும்பறது அது இன்னொரு பையன் ஃபர்ஸ்ட்டு பையன் இருக்கான் அந்த பையனோட இந்த பையன் விளையாட்றது அந்த பையன் இவன கேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு